பெட்ரோல் விலை ஏறியிருப்பது வந்து கண்டிப்பாக எனக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கின்றது எப்படின்னு சொல்லணும்னா வந்து ஒரு லிட்ரு பெட்ரோல் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் விற்கிறாங்க நூறுபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஒரு ஒரு லிட்ரு பெட்ரோல் வந்து நூறுபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கும் போது என்னோடய வண்டி வந்து மைலேஜ் அதிகமாக தராது தராத வண்டி தான் எடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு எனக்கு வந்து ஆ எனக்கு ஆடம்பரமான பைக்கு வ வண்டி தான் எடுத்துருக்கேன் அதனால எனக்கு பெட்ரோல் வந்து பெட்ரோல் விலை அதிகமாகும் போது எனக்கு பாதிப்பு ஏற்படதான் செய்யுது பெட்ரோல் வில கம்மியாச்சுனா பாதிப்பு ஏற்படாது பெட்ரோல் வில அதிகமாக இருக்கிறனால தான் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுது அதுமட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் தீங்கு கண்டிப்பாக இது விளைவிக்கிது பெட்ரோலு பெட்ரோல் எரிவாயு வந்து கார்பன் டைஆக்ஸைட் வெளியிடுது பெட்ரோலு இது வந்து எரிபொருள் எரிபொருள்னால் கார்பன் டைஆக்ஸைட வெளியிடுது கார்பன் டைஆக்ஸைட வெளியிடுறனால சுற்றுச்சூழலெலாம் பாதிக்கப்படுது நிறையவே பாதிக்கப்படுது